ஹலோ நாங்கள் மஞ்சள் மண்டியிலிருந்து பேசுகிறேங்க ம் நீங்கள் மஞ்சள் விளைய வெச்சுட்ருக்கீங்களா எங்கள் கிட்டே அப்படிங்களா எங்கள் கிட்டே கிருஷ்ணா மஞ்சளிருக்குங்க நிறையா இருக்குது அதுபோக நீங்கள் மஞ்சளெலாம் விளைய வெச்சுருக்கீங்கன்னு சொல்லுங்க

ஓகே ஓகே ம் ம் ம் சரிங்க ஓகே ம் எங்களுக்கு அதுதான் கிருஷ்ணா மஞ்சள் ஆல்ரெடி நிறையா இருக்குது அது போய் இப்போ நீங்கள் சொல்கிற மஞ்சள் எல்லாமே எங்களுக்கு தேவைப்படுது தான் சரிங்களா எல்லாத்தையும் நாங்கள் வாங்கிக்கிறோம் அது நீங்கள் அதுக்கு அதன் உண்டான பலனை நீங்கள் சொல்லிவிட்டிங்க இல்லையா அதனால கண்டிப்பாக நாங்கள் அதை வாங்கிக்கிறோம் நீங்கள் ரேட்டு மட்டும் என்ன ரேட் எதிர்பார்க்கறீங்கன்னு சொன்னீங்கனால் அதுக்கு தகுந்த மாதிரி நான் எனக்கு ரேட் அது செட்டாகுதா கட்டுப்படி ஆகுமாங்கிறதை நான் பார்த்துக்குவேன் பார்த்துட்டு எனக்கு என்ன சொல்லுங்க என்ன ஒரு மஞ்சள் வந்துட்டு எங்கள் மண்டியில் எப்படி இருந்தாலும் ஆறாயிரத்திலேருந்து ஏழாயிரம் ரூபாய் வரைக்கும் போகுதுங்க நீங்கள் என்ன ரே ஆமாங்க ஆல்ரெடி அப்படி தாங்க இப்போ எடுத்துகிட்ருக்கேன் நிறைய பேருத்துக் கிட்டே எடுத்துகிட்ருக்கேன் எங்களுக்கு ஒரு ஏ

ஆமாங்க எங்கள் ஆ நீங்கள் மொத்தமாக எங்கள் கிட்டே கொண்டு வந்து கொடுத்துறீங்க நாங்கள் அதிலேருந்து ஒரு ரேட்டு போட்டு வாங்கிறோம் நாங்கள் அதிலிருந்து தரம் பிரிக்கணும் இல்லைங்களா தரம் பிரித்து எங்கள் கிட்டே வந்து வாங்கிறவுங்க அவங்க ஒரு ரேட்டு வெச்சு தாங்க வாங்குவாங்க அதில் எங்களுக்கும் ஒரு பெனிஃபிட் வேணும் இல்லையா

சரி நீங்கள் ஃபைனலாக என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு சொல்லுங்க எட்டாயிரம் ரூபாய் ரொம்ப ஜாஸ்தீங்க அவ்வளோ அப்படிங்களா சரி நாங்கள் வந்து பார்த்துட்டுங்க ஒரு ஏழிலேருந்து ஏழா ஏழாயிரத்து ஐநூறுருபாக்குள்ள எங்களால் தர முடியுமானால் நாங்கள் வாங்கிக்கிறேங்க சரிங்களா நீங்கள் கேட்டுவிட்டு எங்களுக்கு கால் பண்ணுங்க சரிங்களா ஓகேங்க சரி வெச்சுறேங்க